இது இதில் இருக்க எல்லாமே கலாச்சாரத்தில் ஒரு பங்கு தான் தமிழர்கள் காலாச்சாரத்தில் இது எல்லாமே ஒரு ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் இதில் நிறைய இது இருக்கு ஹிந்து ஹிந்துஸ்ஸு ஹிந்துஸ் முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நிறைய இது நடத்துவாங்க ஏற்க இது ஹிந்துஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவங்க கடவுள் பண்டிகை காலம் காலங்காத்து கொ இது கொடை அப்படினா கா வாஸ் காலையில எந்திரிச்சு வாசலில் கோலம் தொளுச் இந்த தண்ணி எல்லாம் தெளிச்சி கோலம் எல்லாம் போட்டு அந்தமாதிரி இது பண்ணுவாங்க ஹிந்துஸ் முறைய எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியாது முஸ்லீம் முறைய பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா நான் ஒரு ஹிந்து ஒரு ஹிந்து முறைகள் பற்றிதான் தெரியும் சா காலங்காத்தாலே எந்திரிச்சு தண்ணீர் எல்லாம் சேர்த்து வச்சு அதை சூரியனுக்கு சமர் இது பண்ணுவாங்க சூரியனுக்கு சமர்ப்பண்ண இது பண்ணுவாங்க அதை கோயிலுக்கு கோவில் எங்கேயாட்டும் போனாங்கன்னா குங்குமம் அந்த கோயிலில் சாமி கிமி சாமி எல்லாம் வேண்டி குங்குமம் அந்தமாதிரி திருநீர் அந்தமாதிரி நிறைய பூஜைகள் எல்லாம் இது பண்ணி இது பண்ணுவாங்க இதே கிறிஸ்டின்னு அவங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்க புனித நூல் அந்த பைபிள்ன்னு சொல்வாங்க அதை காலங்காத்தாலே எந்திருச்சு அவங்க வாசிப்பாங்க அவங்க அந்த இதில் கொஞ்சம் பெரிய இதாக இதை பண்ணுவாங்க அதுமாரி அதேமாதிரிதான் இவங்க முஸ்லீம்ஸ் வந்து அவங்க காலையில் இல்லை சாய்ந்தரம் எதாட்டும் ஒரு ரெண்டு வேளையில் அவங்க தொழுவாங்க அந்தக் கடவுளை போற்றி அவங்களுடைய இதில் அந்தமாதிரி எதுவும் நடக்காவும் இதாகவும் ஸோ இதான் நிறைய பேர் கோயிலுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதே இப்போ அம்மன் கோயிலில் இதில் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய இது நடத்துவாங்க அம்மன் கோயில்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய இது நடத்துவாங்க இந்த இப்போ என்ன தீ மிதிக்கிறது தீ மிதிக்கிறது தீ மிதிக்கிறது பால்குடம் எடுக்கறது பா முளப்பாரி வைக்கிறது திரும்பி இது மாவிளக்கு எடுத்துறதுன்னு நிறைய இதெலாம் பண்ணுவாங்க அதுவே அதுவே ஹிந்துஸில் பார்த்திங்கன்னா அதே இன்னும் கொஞ்சம் அவ்வளவாக தெ தெரியாது மிச்சபடி நிறைய இது பண்ணுவாங்க இதுவே இப்போம் அம்மன் கோயில் இல்லாமல் வேறாட்டும் சொடலை சொடலை அந்தமாதிரி அந்தமாதிரி கோயில் எல்லாம் பார்த்திங்கன்னா ராத்திரி காணு இது பண்ணுவாங்க கெடா வெட்டுவாங்க அந்தமாதிரி நிறையா இதெலாம் பண்ணுவாங்க சாமிக்கு நேர்த்திக்கடன்லாம் வச்சு இது பண்ணுவாங்க மாத மாதம் தைப்பூசம் அப்படியே வந்துச்சுன்னா நாங்கள் தைப்பூசத்துக்கு அங்கே கோ கோயிலுக்கு நடந்து போவாங்க முருகர் கோயிலுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே நடந்து போவாங்க முருகர் கோயிலுக்கு அது தைப்பூசம்னாலே கொஞ்சம் பெரிய பண்டிகைமாரி அந்த பெரிய அந்த அதாவது முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லையில் எங்கே இருக்கிற எல்லா மக்களும் அங்கே சேர்ந்துபோய் இது பார்க்க போவாங்க ரோஜா அதில் சடங்குகள்ன்னு இப்போ யாராட்டோம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனா அவங்களுக்கு பூமாலை இது பண்ணுறது அந்தமாதிரி நிறைய சடங்குகள் உண்டு தமிழர் இதில் அவங்கள இது பண்ணி நீராக நெ நீர் எடுக்கணுன்னு சொல்வாங்க நீர் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே அவங்கள இது பண்ணி இது பண்ணுவாங்க ரொம்ப ஆள் பூவை தெளிச்சு கூப்பிட்டு போவாங்க அப்புறமேலு யாராட்டும் ஒருத்தர் ஏதாட்டோ ஒரு அது யாராட்டோ ஒருத்தர் பெரியாளுங்க வராங்கன்னா அவங்களுக்கும் இது பண்ணி இது போட்டு போவாங்க இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் நடத்துவாங்க தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது தமிழர் கலாச்சாரத்தில் முக்கியமான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இது பண்ணிட்டு அடுத்ததில் இது பண்ண வேண்டியதுதான் சூரியனுக்கு நீர் சமர்ப்பித்தல்ன்னா காலையில் எந்திரிப்பாங்க எந்திரிச்சு குளிப்பாங்க குளிச்சிவிட்டு நல்லா நெத்தியில நல்லா ப பொட்டு வச்சிவிட்டு சாமியை கும்பிடுட்டு நல்லா வேண்டுவாங்க வேண்டிகிட்டு சூரியனை பார்த்து இந்த இந்த வருடம் நல்லா மழை பொழியணும் இந்தமாதிரி நிறையா இது பண்ணுவாங்க அந்த வேண்டு வேண்டுதல் எடுத்து கடவுள் நம்மளுக்கு இது பண்ணுவாங்கண்ட்டு ஒரு ஐதீகம் உண்டு இந்த இதில் தர்காவுக்கு இப்போ யாருக்காவது பேய் பேய் பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள தர்காவுக்கு கொண்டு போய் மந்திரிச்சு அடிச்சு அது பண்ணுறதும் நிறைய வழக்கங்கள் உண்டு இதெல்லாம் அதில் மா இப்போ நிறைய பண்டிகைகள் உண்டு இப்போ மாட்டுப்பொங்கல் வந்துட்டுனா பொங்கல் அன்னக்கின்னு பார்த்திங்கனா நிறைய இது நடத்துவாங்க ஜல்லிக்கட்டு அதில் மாட்டுப்பொங்கல் அதெலாம் எல்லாம் நிறைய நடத்துவாங்க மாட்டுப்பொங்கல் வந்து எப்படின்னா மாடுகளுக்கு மாடுகளை நம்ம கடவுள்மாதிரி வச்சு கும்பிட்டு அவங்கள மாடுகளுக்கு நிறைய பிரார்த் இதெலாம் பண்ணி இது பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டுங்கிறது வெ வீரர்கள் விளையாட்டு அது அந்த மாட்டுப் பொங்கல் அன்னக்கு நடத்துவாங்க அதுவும் ஒரு இதாக போயிகிட்டு அதான் அடுத்ததுக்கு அப்புறம் இது பொங்கல் அன்னக்கு பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு வந்து நிறைய இது பண்ணுவாங்க அவங்க சடங்குகள் சம்பிர்தாயம் இதெலாம் செய்வாங்க அதில் வந்து இப்போ சின்னப் சின்ன வயசுல இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு சும்மா அவங்களுக்கு சாமி மட்டும் கும்பிட்டு அந்தமாதிரி இது பண்ணுவாங்க அதுவே கொஞ்சம் பெரியவ ஆளுங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவங்களுடைய அந்த பொட் அவங்களுடைய அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதெலாம் வச்சு இது பண்ணி சாமி கும்பிடுவாங்க காலையிலையும் சாய்ந்தரமும் இதை ஒரு வழக்கமா தமிழர்கள்ல இதெலாம் நிறைய இருக்கு இதுலகோ தா கோலம் போடுறதுல என்ன முக்கியத்துவம்னா நீங்கள் அதாவது அதாவது கோலம் போடுற என்ன முக்கியத்துவம்ன்னா காலையில் எந்திரிச்சு நம்ம மன சுத்தமாக இருந்தாலும் பத்தாது வீடும் வீடும் வெளியில இருக்கவங்க எல்லாரும் சுத்தமாக இருக்கணும் அதனால் தான் கோலம் போடுறாங்க கோலம் போடுறதுல நிறைய பெ இது இருக்கு பெனிபிட்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்தில் நீங்கள் தலை தோது இது தண்ணி ஊற்றி தொளிச்சு நீங்கள் போடுறதுனால அந்த இடமும் சுத்தமாகவும் நீங்கள் அந்த கோலம் போட்டனால அது பா உங்களுக்கு பார்க்கறக்கான உங்கள் வீடும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுல நீங்கள் இப்போ கோயில் போகறீங்கனு வச்சுக்கங்களேன் கோயிலில் போய் நிறைய சாமி கும்பிடுவீங்களா சாமி கும்பிடம்போம்போது ஒரு மனத் திருப்தி கிடைக்கும் அதனால் நீங்கள் கோயில் போகலாம் இது பண்ணி இது பண்ணலாம் இதான் இவ்வளோதான் எனக்கு தெரியும் அவ்வளோதான்